இப்போது மோஸ்ட்டாக இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டில் இது விருப்பே போயிடுச்சு இப்போது கைபேசி வந்துருச்சு அதில் மொபைல் கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் வந்துடுச்சு பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி இதிலையே அவங் மூழ்க்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வெளி வந்து விளாடுறத்துக்கு அவங்களுக்கு அவ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இது கடைசி இது இந்த லாக் டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் விளையாட்டு நல்லா அந்த ஃபி இளைஞனர்கெல்லாம் நல்லா விளையாடுற ஓடணும் குதிக்கணும் விளையாடணும் இந்த மாதிரி இருக்கும் அது இது அவுங் மன்னத்துல அதில் எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஆனால் லாக் டவுனுக்கு அப்புறம் மொத்தமாக எல்லாமே மாறி போச்சு மாதிரி தான் சொல்வாங்க ஸோ அதே மாதிரி எல்லாமே இந்த கேமு வந்துச்சி எல்லாமே இதிலே கடந்து போச்சு எல்லாமே கடந்து போகும் அந்த மாதிரி இப்போது போச்சு அப்பவுமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருக்கற விளையாட்டு தன்மையும் எல்லாமே மொ மொத்தமாக முடிச்சுரும் ஸோ கடைசியில் அவங்களுக்கு சத் இது விருப்பமே இல்லாமல் போய்விடும் ஸோ இப்போ எல்லாேருக்குமே எதுவும் விளையாட்டில் கா இ இணைக்கணுன்னால் முதல்ல எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு விளையா விளையாட்டு கூடம் விளையாட்டு தளம் எல்லாமே அமைக்கணும் ஸோ அந்த அமைத்தா அவங்களுக்கு எதாச்சு விளையாடணும் அந்த மாதிரி தோனணும் யாராச்சு கூப்பிட்டாலும் அதில் போய் சே சேர்ந்து அவங்ககூட விளையாடினா அதே ஒரு ஓ முதல் நாள் ஒருத்தன் இருப்பான் ரெண்டாவது நாள் ரெண்டு பேர் வராங்க அதே மாதிரி போக போக ஒரு எட்டு டீம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் அந்த மாதிரியும் இருக்கும்